ஆமாம் மேம் நீங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே மேம் கிடைக்கும் எத்தனை முழம் மேம் வேணும் ஓகே மேம் உங்களுடைய அட்ரஸ் ஓகே மேம் எங்ககிட்ட வந்து பூ கிடைக்கும் மேம் அப்பறமேட்டு வந்து டெலிவரி வந்து நீங்களே வாங்கிப்பீங்களா இல்லை நாங்கள் டெலிவரி பாய்ஸுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுலாமா

நீங்கள் வந்து டெய்லி பே பண்ணால்தான் மேம் எங்களுக்குக் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னால் மன்த்லி பே பண்ணால் இப்போ வந்து ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் குறையும் அதனால் சொல்லிட்டு டெய்லியும் பே பண்ணிருங்க மேம் ஓகே மேம் நான் போட்டுடுறேன் மேம் டெலிவரி பாய்க்கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சிவிட்றேன் மேம் அவங்க கையில் குடுத்துடுங்க மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்